இப்போ இருக்கற சுச்சுவே உலகுகில் சுச்சுவேஷனில் எல்லோரும் தமிழ் சின்ன குழந்தைங்கள்லாம் தமிழ் கற்றுக்கிறதுக்கு தமிழில் என்னென்ன லாங்வேஜ் இருக்குதுனா தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி உருது இந்த மாதிரி நிறையா லாங்வேஜு இருக்குது இருந்தாலும் அந்த ஸ்கூலில் இப்போ ஸ்கூல் காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னாலும் கல்லூரிகள் எடுத்துக்கிட்டாலும் என்னென்ன ஃபஸ்ட்டு அவங்க வந்து தமிழ் கற்று தராங்களோ இல்லையோ மற்ற லாங்குவேஜ் இருக்கானு தான் பார்ப்பாங் பே பெரிய பெற்றோர்களே பார்க்குறாங்க தமிழ் இருக்கானு யாரும் போய் சேர்த்துறது கிடையாது ஹிந்தி இருக்குது ஹிந்தி ஹிந்தி இருக்கானு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் ஜாப்பான் கோர்ஸ் கிளாஸ் லாங்குவேஜ் எடுக்கிறிங்களானு கேட்குறாங்க இந்த மாதிரி தான் கேட்குறாங்களே ஒழிய தமிழுக்கு முக்கியத்துவம் யாரும் தர்றது இல்லை அது ஒன்று இந்த மாதிரி இருந்ததுனா தமிழ் தமிழ் தொன்மையான மொழி பழங்காலம் மொழி தொன்று தொட்டு வர்ற மொழி ப்ளஸ் நல்லா அவங்கெல்லாம் நல்லா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நா இந்தியாவில் இருக்கோம் இந்தியாவில் இருக் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப நமக்கு பிடித்த மொழி தமிழ் ஆனால் அதை விட்டுட்டு மற்ற மொழி இயங்கிறப்போ நமக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒரு ஒரு சவாலாகவே இருக்குது சவாலாக இருக்குதுனா அதை கற்றுக்கிறதுக்கு யாரும் யோசிக்கிறாங்க அது தான் எல்லோரும் கற்றுக்கிறதுக்கு இல்லை இது பண்ணிணா விருப்பப்பட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு கல் அடிமட்ட ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே அவங்களுக்கு தமிழ்மொழி வந்து கல்லூரி ஸ்கூ பள்ளிகூடம் கல்லூரிகளில் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா தான் இந்த இக்காலம் குழந்தைங்களுக்கு வந்து தமிழனுடைய ன அருமை வந்து தெரியும்ங்கிறது என்னுடைய கருத்து